விழுப்புரம் வந்து பாதுகாப்பில் சிறந்த இடமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான இடத்தில்தான் போலீஸ் ஸ்டேஷன் அதாவது காவல் நிலையம் இருக்குது அதனாலே எங்கே தப்பு நடந்தாலும் போலீஸ் அங்கே போய் நின்று அந்த விஷயத்த தட்டிக்கேட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கறாங்க போலீஸ் மட்டும் இல்லைங்க பொதுமக்களும் பொதுமக்களும் அந்த பிரச்சினையை தட்டிக்கேட்டு அதை தீர்த்து வைக்கிறாங்க விழுப்புரத்துல போய் ஆங்காங்கே குப்பைகள் கொட்டமாட்டாங்க அது எந்த இடத்தில் குப்பைகள் கொட்டணுமோ அந்த இடத்துல கரெக்ட்டாக குப்பைகள் கொட்டுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துல சுற்றுலாத்தலங்கள் நிறையா இருக்குது சுற்றுலாத்தலங்களில் பார்த்தா குப்பைகள் யாரும் அந்த நடுவுலெலாம் போட்டு வைக்க மாட்டாங்க சரியான குப்பை தொட்டியில்தான் போடுவாங்க அதுவே ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு விழுப்புரத்துல நான் விழுப்புரத்துல ஒழுங்கா குப்பைகள்லாம் ஒரு சரியான இடத்துல போட்டு வைப்பாங்க எங்கள் தெருவுலையே பார்த்தீங்கன்னா நாங்கள் குப்பத்தை குப்பையை எடுத்து நடுவில் போட்டாலும் எங்கள் வீட்டாண்ட இருக்கற பெரியவர்களாம் சேர்ந்து அப்பிட்லாம் போடக்கூடாது ஒரு ஓரமாக போடணும் குப்பை தொட்டி எங்கேருக்கோ அங்கே போடணும்ன்னு சொல்லி எங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க அதுமாதிரி தான் நாங்கள் வெளையாட போகிற இடத்துலையும் நிறையா குப்பைகள் இருக்கும் அதெலாம் நாங்கள் ஓரங்கட்டிட்டு அந்த இடத்தில் விளாடுவோம் அதுவே எங்களுக்கு அதனாலயே நாங்கள் குப்பைகளெலாம் கரெக்ட்டாக போட்டு வைப்போம் அதுதான் விழுப்புரம் இப்போ ஒரு ஸ்மார்ட் விழுப்புரமாக மாறிகிட்டு வருது